ஆ எஸ் மேம் சொல்லுங்கள் மேம் ஆ ஆ வருது எஸ் மேம் ஆ ஃபிஃப்டி மெம்பெர்ஸா மேம் ஆ ஓகே மேம் எப்படி மேம் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு நான் இதில் வந்து ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது ஒன்று வெரைட்டி ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது மேம் எது மேம் உங்களுக்கு வேணும் ஆ ஸ்பெஷல் ஆஃபரில் வந்து வொய்ட் ரைஸ் வந்து அன்லிமிட்டெடு சாம்பார் புளிக்குழம்பு ரசம் மோர் பிளஸ் மோர் ஆர் தயிர் மோர் இல்லைனா தயிர் ஆ அப்புறம் வந்து பாயாசம் பால்கோவா ஸ்வீட் பீடா ப்ளஸ் நம்ம முடிச்சுட்டு போகக்குள்ள ஒரு ஐஸ்கிரீமு இல்லைனா ஆ ஜூஸ் உங்களுக்கு எது ஓகேவோ அது சொன்னிங்கன்னால் பண்ணிக்கலாம் பெர் ஹெட் ஹெட் பெர் ஹெட்டுக்கு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆ எஸ் மேம் ஆ வெரைட்டி ரைஸ் வேணுமா இருக்குது ஆ பிரியாணி நான்வெஜ்ஜா இல்லை வெஜ் வெஜிடேரியனா ஆ வெஜிடேரியன் வந்து பெர் பிளேட் வந்து ஒரு பிரியாணி வந்து ஒன் எயிட்டி ருப்பீஸ் வெஜிடபிள் ரைஸ் இருக்குது மஷ்ரூம் பிரியாணி இருக்குது கோபி மஞ்சூரியன் ப்ளஸ் அது கொடுப்பாங்க அதுக்கு சைடிஷாக ம் நான்வெஜ்ஜுனா த்ரீ ஹண்ட்ரட் கிட்டே வரும் பெர் ஹெட்டுக்கு அது அதில் வந்து ஒரு பிரியாணி அதுக்கு தால்ச்சா அந்த வெங்காயம் அந்த தயிர் பச்சடி இருக்குதுல அது ப்ளஸ் சிக்கன் சிஸ்ட்டி ஃபைவ்

ஆ எஸ் மேம் ஆ ஆ ஓகே மேம் எப்போ மேம் டெலிவரி பண்ணணும் ஆ ஓகே மேம் உங்களுக்கு ஜூஸ் ஆர் ஐஸ்கிரீம் ஆ என்ன ஃப்ளேவர் மேம் ஐஸ்கிரீமில் வந்து சாக்லேட் வந்து சாக்லேட் இருக்குது வெண்ணிலா இருக்குது பட்டர் ஸ்காட்ச் இருக்குது ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு நான் உங்கள் வாட்சப்புக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுகிறேன் மேம் ஆ ஓகே மேம் தேங்க்யூ ஃபார் டெலிவரி